இந்தியா கல்விமுறை பார்த்தோம் அப்படினாங்க பூரா எல்லாம் இங்கிலீஷு ஹிந்தி இதுதான் அதிகமாக எல்லா மாநிலத்துலையுமே முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாங்க நம்ப தமிழ்நாட்டுலையே தமிழை தமிழ் பேசுறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை பள்ளிக்கூடத்தில் தமிழ் மீடியம் இருந்தா தமிழ் மொழியத்தான் படிக்க சொல்லுறாங்க ரெண்டாவது இங்கிலீஷ் மீடியந்தான் அதிகம் இங்கிலீஷு ஹிந்தி தமிழ் நாட்டில் வந்து தமிழ் மீடியம் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து படிக்கிறதுன்னா அதிக கட்டணம் வாங்குறாங்க இதை வந்து நாம பிள்ளைங்களுக்கு வந்து கட்டணம் அதிகம் கொடுக்கிறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது நம்ப தமிழ்நாட்லையே வந்து தமிழில் படிக்க முடியிலை அப்படின்னா அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நாமதான் இது பண்ணணும்